அமேசானில் நான் சேட்டிலைட் கம்யூனிகேஷன்னு ஒரு புக் வாங்கினேன் அந்த புக் வந்து பேக்கிங்கே நல்லாயிருந்துச்சு அது நல்ல ஒரு குட் பேக்கிங்கில் மழை மழை வெயில் எதுவுமே படாத மாதிரி தூசி படாத மாதிரி நல்லா நீட்டாக நான் வந்து ஃபோனில் பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு நல்லா க்வாலிட்டியாக பேப்பரெலாம் நல்லா க்வாலிட்டியாக இருந்துச்சு ஏ ஃபோர் ஷீட்டோடு நல்ல க்வாலிட்டியாக இருந்துச்சு அந்த புக்குலேர்ந்து என்ன தெரிஞ்சுகிட்டேன் நிறைய அதுதான் எனக்கு படிச்சு நிறைய கற்றுக்கிட்டேன் சேட்டிலைட்க்கு கம்யூனிகேஷனெலாம் எப்படி பண்ணுறாங்க சேட்டிலைட் எப்படி ஏவுகிறாங்க எந்தெந்த நாடு எத்தனை சேட்டிலைட் வச்சுருக்கு லியோன்னா என்ன மியோன்னா என்ன ஜியோன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் லியோவில் என்ட் எத்தனை சேட்டிலைட் இருக்குது ஜியோவில் எட்ல எத்தனை சேட்டிலைட் இருக்குது மியோவில் எட்ல எத்தனை சேட்டிலைடிருக்குது இந்தியா எத்தனை சேட்டிலைட் அனுப்பி அனுப்பியிருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த புக் வந்து ஆத்தரும் நல்ல ஆத்தரு அதுமாதிரி அமேசான் நிறைய வைச்சுருக்காங்க இதுமாதிரி ஃபாரின் ஆத்தர் புக்ஸெலாம் நிறைய இருக்குது